ஆ சஞ்சய் சூப்பர் மார்க்கெட் ஆ ஒன்றும் இல்ல எனக்கு ஒரு நாலு பழம் வேணும் வாங்கலாம்னு வந்திருக்கேன் ஆ கொய்யா கொய்யாவெலாம் எங்கே இருக்குது கொய்யா சப்போட்டா ஆ சரி ஆ கொய்யா சப்போட்டா ஒரு கிலோ கொடுத்துருங்க கொய்யா ஒரு கிலோ அப்புறம் ப்ளம்ஸ் ஒரு கிலோ கொடுத்துருங்க ஆ இதெல்லாம் போட்டு ஒரு கிலோ கொடுத்துருங்க இன்றைக்கு ரேட் எவ்வளோ பழங்கள்லாம் இல்லை இல்லை ரேட் ஏதோ ஏறிருக்குன்னு சொன்னாங்க அதுதான் கேட்டேன் வேறு ஒன்னுமில்ல ஓ அப்படியா ஆ போனதாட்டி நாங்கள் இது வாங்கிட்டு போனப்போ சப்போட்டாவில் கொஞ்சம் அழுகிப் போன மாதிரி இருந்தது காயாக இல்லாமல் ரொம்ப இதாக ஆ சிலது காயாக இருந்தது அது என்னன்னுப் பாருங்கள் ஆ இல்லை நான் ஃப்ரிட்ஜிலெலாம் வைக்கிறேன் நீங்கள் கரெக்டாக வைக்கிறீங்களா இல்லை ஆ ஆ சரி சரி இல்லை நாங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் பயன்படுத்துகிறோம் நீங்கள்தான் ஃபுல்லாக வைச்சுருக்கீங்க நீங்கள் பழத்தை நான் வாங்கி ஆ ஆ சரி சரி ஓகே சரி இன்றைக்கு ஆ சரி அப்புறம் சப்போட்டா அப்புறோம் கொய்யாவும் அதே மாதிரி கெட்டுப் போன மாதிரி இருந்தது அதையும் நல்லாப் பார்த்துக்கோங்க ஆ ஆ சரி ஓகே ரேட்டு வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் ரேட் என்னன்னு சொல்லிடுருங்க முப்பது ரூபா ஆ சரி இல்லைல்ல எல்லாத்திலையும் ஒவ்வொரு கிலோ போட்டால் போதும் அது போதும் நான் எப்போயும் வாங்குகிற எப்போயும் வாங்குகிற மாதிரி தான் ஒரு கிலோ ஒவ்வொரு கிலோ எல்லாத்துக்கும் போட்டுடுங்க ஆ நான் அப்படியே ஜிபே பண்ணிடறேன் ஆ சரி ஓகே ஓகே வேறு ஒன்றும் இல்லை நான் அடுத்த முறை வர்றப்போ பார்த்துக்குறேன் ஆ சரி ஓகே ஆ எல்லாத்திலையும் ஒவ்வொரு கிலோ தான் ஆ சரி ஓகே ஆ சரி ஆ சரி ஓகே ஓகே சரி